கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா முதல்ல கேஆர்பி டேம் அங்கே வந்து போட் ஹவுஸ் ரெண்டு இருக்குங்க சுற்றுலாத்தலம் நல்லா அமைதி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள் பார்த்தீங்கன்னா இது காட்டு மா காட்டு ஆஞ்சனேயர் கோயில் அந்த முருகர் கோயில் வந்து அ சௌடேஸ்வரர் கோயில் இருக்குது அது மூணும் இருக்குது நல்ல நம்ம தளி மாவட்டத்தில் வந்து இது சுற்றுலாத்தலங்கள் வந்து நல்லா இருக்குது இது குளிர்ச்சியான ஏரியா இன்னும் இது மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட்டு நல்லா யானை இதெல்லாம் இருக்குது நல்லா சுற்றுலாத்தலம் நல்லா அமைதியாக இருக்குது குளிர்ச்சியான இருக்குது எல்லாமே அங்கே